சார் வணக்கம் சார் சொல்லுங்க சார் சார் எங்களுக்கு கொரியர் ஒன்று வந்திருக்கு வாங்க டெலிவரிக்கு அட்ரஸ் வேணும் சார் அட்ரஸ் பார்த்திங்ன்னா சார் நாங்கள் வந்து பாலக்கோடு தருமபுரி டிஸ்ட்டிக்ல பாலக்கோட்டில் பார்த்திங்கன்னா காவப்பட்டி வழி பார்த்திங்கனா நியர் எங்கேன்னு சொன்னால் ரங்கா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்னு சொல்லாம் பாலக்கோடு பஸ் ஸ்டாண்ட்லேந்து பார்த்திங்கன்னா ரங்கா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு ரங்கா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேருந்து வந்திங்கன்னா ஒரு ஃபோர் ரோட்ஸ் வரும் ஃபோர் ரோட்ஸ்லேருந்து அப்டியே நேராக பேளாரஅள்ளி பஞ்சாயத்தோட வழி எங்கே போகுதுனு பார்த்திங்ன்னா அதுலேருந்து நேராக வந்திங்கன்னா புதூர் மாரியம்மன் கோயில் டெம்புள் வரும் அந்த டெம்புள் முன்னாடி அப்டியே பின்னாடி வந்து முன்னாடி வந்திங்கன்னா காவப்பட்டின்ற ஊர் காவப்பட்டிலேந்து முன்னாடி வந்து குமரன் டெயிலர் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கனா நம்மளோட வீடு வீடு பார்த்திங்கன்னா ஆறு பை இரநூத்தம்பத்தி மூணுன்ற டோர் நம்பர் நம்மளுது இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் டெலிவரி கொடுக்கலாம் சார் ஆ இல்லை சார் ஃபோர் ரோட்ஸ்லேருந்து அப்டியே லெஃப்ட்டு கட் பண்ணி வந்திங்கன்னா அந்த உங்களுக்கு அந்த அட்ரஸ் கரக்டாக வரும் சார் நேராக அது ஒரே வழி நேராக வந்திங்கன்னா அந்த நம்ம வீட்டுக்கு வந்துடுலாம் சார் அட்ரஸுக்கு ஆமா டெலிவெரி அட்ரஸ் ஆமாங்க சார் ஆ ஓகேங்க சார்